ஏழு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று எட்டு ஒம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு